நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் நல்லா இருக்குது சொல்லி ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ரேட் ஆனால் அதிகம்தான் ஆனால் இருந்தாலும் நான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்ததுதால அது வாங்கிட்ட பிறகு வந்து அது என்னான்னால் கொஞ்சம் அதுக்காக இவ்வளோ நாளுக்கு வரும்னு சொல்லி அவங்களும் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருந்தால் அதெலாம் நான் எதிர்பார்க்காத வாங்கிவிட்டேன் வாங்கிவிட்ட பிறகு அந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டுருந்தேன் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கும்போது அவ்வளோ லைஃப் நாள் வர்லை வராதப்போ அது என்னான்னால் அடியில் வந்து இந்த தோல் மாதிரி உரிஞ்சிக்கிட்டு வந்துச்சி ஃபஸ்ட்டு உரிஞ்சிட்டு வந்துவிட்ட பிறகு நெருக்கி நெருக்கி கன்னு கன்னா விட்டுச்சி நூல் நூல் மாதிரி அப்படியே இந்த கன்னு கன்னா விட்டுச்சி விட்டுட்ட பிறகு அது அடியில் சுத்தமாக பொ அப்புறம் அப்படியே கிழிஞ்சிட்டே வந்துருச்சு அந்த அடி சைடு சைடுலையும் பேக்கு பார்த்தாக்கா அவ்வளோக்கும் நல்லா இல்லை அது வந்து தோல் உரிஞ்சிட்டு அந்த மாதிரி அது சுத்தமாக நல்லா இல்லாத போயிடுச்சு அது வந்து அந்த இது டிசைனுக்கெலாம் எடுத்துருச்சு எடுத்துக்கிட்டு வந்துருச்சு என்ன பேக்குன்னு தெர்லை ரேட் அதிகமாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிதான் நாங்கள் வாங்கினேன் ரேட்டை கூட பார்க்காத அந்த பொருள் வந்து அதை வந்து நல்லா இல்லை அவ்வளோக்கும் வர்லை நமக்கு நான் நினைச்ச தகுந்த மாதிரி இவ்வளவு நாளைக்கு வருன்னு நினச்ச மாதிரி அது வர்லை அந்த பேக்கு வந்து அப்புறம் அது மாட்டுற இதுவும் வந்து அதோட காதுன்னு சொல்லுவாங்க பார் அந்த இது வளையத்தை அது வந்து அதுவும் சுத்தமாக நல்லாவே இல்ல கிழிஞ்சிருச்சு என்னடா அது வந்து பின்னோடு இது வந்து இது சைடில் பின் போடுமாதிரி போடுவாங்க பார் அந்த வளையத்தில் இதில் அது வந்து சும்மா சுத்தமாகவே எடுத்துக்கிச்சு சுத்தமாக நல்லாவே இல்லை அது ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அது ரேட்டை விட நல்லா இருக்குதுன்னு சொல்லிதான் எடுத்தேன் ரேட்டு அதிகமா இருக்குது ஆனால் கம்மியாக போட்டு எடுத்திருந்தாலும் அதில் வர்ற சந்தோஷம் மாதிரி இதில் வந்திருக்காது எனக்கு சந்தோஷமே இல்லை இந்த பேக்கை எடுத்து கஷ்டமாக ஆயிடுச்சு ரேட்டு கம்மியா இருக்கிறத எடுத்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போலேருக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேன் இதில் சந்தோஷமே எனக்கு கிடையாது பெரிய பேக்கில்